எங்கள் ஊர் நாமக்கல்லை நாமக்கல் மாவட்டத்தில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னா ஆஞ்சநேயர் கோயில் மலைக்கோட்ட அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இங்கே கொல்லிமலையில் வந்து அதிகமாக விளையுறது வந்து பலாப்பழம் அன்னாச்சி மிளகு இந்தமாதிரி சத்தான பொருட்கள் அதுமட்டும் இல்லாம வாசனை மிக்க பொருட்கள்ன்னா அங்கே கொல்லிமலையில் நிறையா இடத்துல பார்க்கலாம் இது பண்ணி வச்சி இருக்குறோங்க அதை பற்றி அதுவும் இல்லாம சுற்றி பார்க்கறதுக்கு கொல்லிமலையில் நிறைய இடங்கள் இருக்கு அதேமாரி நம்மளுக்குத் தேவையான ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்ம நமக்கு கொல்லிமலைக்கு போயிவிட்டு வந்தாலே அந்த ஒரு மன நிம்மதி இருக்கும் நமக்கு அப்படி போயிவிட்டு சுற்றிட்டு பசங்ககூட போயிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொல்லிமலையில் இருக்கிற அந்த அன்னாச்சி அந்த இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு குரங்குலாம் அதிகமாக இருக்கும் அதை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிவிட்டு நம்ம பாட்டுக்கு வந்தோம்னா நம்ம மைண்ட்செட் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்குற மாதிரி இருக்கும் எந்தவொரு டிப்ரஷனும் இல்லாம மைண்ட்செட் கொஞ்சம் நல்லா இருக்கும்